நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூஜியில் வந்து மேக்ஸ் படித்தேன் அதுக்கப்றம் வந்து என்னடா பண்ணுறதுனு யோசிச்சிட்ருக்கும்போதான் எம்எஸ்டபிள்யூ படித்தேன் ஏன்னா அது வந்து இப்போது நிறைய இடத்துல வந்து எம்எஸ்டபிள்யூ வந்து வேகன்ஸி இருக்கு ஸ்கூலில் காலேஜஸ்ல எல்லா இடத்திலுமே எம்எஸ்டபிள்யூ வேணும் ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி டிரெயினாகி சோஷியல் ஒர்க்கில் டிரெயின் ஆகி பீப்பிள்ஸெல்லாம் எப்படி இருப்பாங்க எல்லாம் தெரிஞ்சிகிட்டு தான் அவங்க வருவாங்க அதனால வந்து நிறைய இடத்துல எம்எஸ்டபிள்யூவுக்கு வேகன்ஸ் இருக்கனால நான் ஜாயின் பண்ணே எம்எஸ்டபிள்யூவில் வந்து ஹெச்ஆர் எடுத்தால் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம் ஏன்னா எனக்கு வந்து கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுன்னு ஆசை அதுவும் இல்லாமல் அங்கே போனால் நமக்கும் ஓரளவுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் நிறைய பீப்பிள்ஸை மீட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணே அதுக்கப்றம் கம்பெனிஸ் வேலை நான் வந்து கம்பெனி இன்டன்ஷிப் போகும்போது அங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சரவுண்டிங்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம வில்லேஜி இப்போது சிட்டியில் இருக்கும்போதெல்லாம் வண்டி சவுண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பெனியில் அதனால் எனக்கு வந்து ஹெச்ஆர் ஆகணும்னு ஆசையாக இருந்துச்சு அதுனால் நான் அதுக்காக படிச்சுட்ருக்கேன் ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து வேலைக்கு போனால் ஒரு ஹெச்ஆராக போகணும் அங்கே போய்ட்டு எல்லோரையுமே நான் வந்து அவங்களுக்கு வந்து பேர்டன் இல்லாமல் நான் வேலை கொடுக்கணும் அப்றம் அவங்கக்கிட்டேந்து வேலையும் வாங்கணும் ஏன்னா சும்மா இருந்தாலும் வேலை வராது நம்ம வந்து வேலை கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெயின் ஆகிட்டு அவங்கள வந்து பொலைட்டாக அவங்கக்கிட்ட வேலை வாங்கணும் அப்டின்னு இருக்கேன் அதுக்கப்றம் நான் நான் வந்து மோஸ்ட்லி ஃபுல்லாகவே படிக்கிறது வந்து நான் ஹெச்ஆர் ஆகணும் அதுக்காக தான் நான் படிச்சுட்ருக்கேன்